ஹலோ ஆ மேம் டிரினிட்டி ஸ்கூல் பிரின்சிபல்ங்களா ஆ மேம் கேக்குதா டிரினிட்டி ஸ்கூல் பிரின்சிபல்தானே ஆ மேம் ஆமாம் நாங்கள் ஒசூரில் இருந்தோம் பொண்ணு டென்த் வரைக்கும் ஒசூரில் முடிச்சாங்க இப்போ வந்து இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உங்கள் டிரினிட்டி ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருக்கோம் மேடம் ஆமாம் மேம் நீங்கள் அவங்க வந்து டென்தில் டென்தில் வந்து ஃபோர்ஃபிஃப்டி வாங்கியிருக்காங்க மார்க்கு இதில்வந்து ஃபர்ஸ்ட் குரூப்தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எவ்வளோ ஆகுது மேடம் ப்ளஸ் ஒன் ஒரு வருசத்துக்கு

ஆ ஆ ஆ ஆ சரி சரி மேம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்களா நாங்கள் இப்போ வஹாப் நகர்கிட்ட தான் இருக்கோம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்களா ஒசூரில் இருந்து வந்துவிட்டோம் இப்போ கிருஷ்ணகிரிக்கு வந்துவிட்டோம் இப்போ சேர்க்கணும் ஸ்கூலில் நியர்பை ஸ்கூல் பார்த்திங்கன்னா டிரினிட்டி ஸ்கூல்தான் இருக்கு இங்கேதான் சேர்க்கணும் அதனால்தான் ஃபீஸ்ஸு பஸ்ஸு சார்ஜஸு இதெல்லாம் கேட்டுக்கலாம் கால் பண்ணேன் ஓகே மேடம் ஆமாம் மேம் ம் ஆமாம் நீட்டு நீட்டு இதெல்லாம் கோச்சிங்லாம் ஃபிரீங்களா அதுக்கு தனியாக கொடுக்கணுமா இல்லை ஃபீஸ்ல நீங்கள் சேர்த்து வாங்கிக்குறிங்களா எப்படி மேடம் நீட் கோச்சிங்லாம் ஆமாம் ம் ஓகே மேம் ஓகே மேடம் இல்லை மேடம் நாங்கள் இப்போ இப்போ வந்து இதுக்கே செவண்ட்டி டூ செவண்ட்டி சொல்லுறிங்க பஸ் வந்ததுக்கே அதிலே சேர்த்துட்டு நீட்க்கும் நீட்க்கும் அதுலே சரி படுதிப்பீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா கட்டணுமா ஓகே மேம் ஃபோர்ஃபிஃப்டி எடுத்து இருகாங்க நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஓகே மேடம் வரப்ப என்னென்ன மேம் எடுத்துவரணும் டிசி இருக்கு ஆதார் கார்டு ஆமாம் ஃபர்ஸ்ட்டு குரூப்தான் வேணும் ஏன்னா போர்ஃபிஃப்டி எடுத்து இருகாங்க எங்களுக்கு மேக்ஸ் பயாலஜிதான் வேணும் ஆ ஓகே மேடம் மண்டே வரட்டுங்களா ஆ ஓகே மேடம் கொஞ்சம் வரோம் ஃபீஸ் கன்ஷக்ஷன் கொஞ்சம் பண்ணுங்கள் மேடம் பார்த்து கொஞ்சம் ஆ சரிங்க மேடம் நாங்கள் வரப்போ கால் பண்ணிவிட்டு வரேன் மேடம்